நைட்டில் பறவையை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ஆனால் ஆந்தையை மட்டும் பார்க்கலாம் அது ஏன்னால் வந்து கண்ணு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதனால் அதை எப்போயாச்சும் பார்க்கலாம் அது வந்து டொக் டொக்குன்னு கத்தும் அதனால் அதை மட்டும் கேட்டுருக்கேன் ஆனால் வந்து பார்த்ததில்ல சரியாக அது கண்ணுக்குத் தெரியாது எந்த ஒரு பறவையும் நைட்டு நேரத்தில் பார்க்க முடியாது அதுக்கப்புறோம் ஆந்தையை கோட்டான் நான் பார்த்திருக்கேன் அதுவும் நைட்டில் பார்க்க முடியும் மற்ற எந்த பறவையும் இங்கே பார்க்க முடியாது மலைப்பிரதேசன்றதுனால ஆந்தையை மட்டும் தான் பார்க்க முடியும்